ஹலோ கொங்கு மெஸ்ஸுங்ளா இங்கே எனக்கு ஒரு மூணு பிரியாணி வேணுங்க ஆமாங்க சாய்ங்காலம் ஒரு ஒரு ஏழு ஏழர மணிக்கு அமுச்சிவிட்ரீங்ளா ஆ சரிங்க இப்போ அட்ரஸ் சொல்கிறங்க இங்கே குமரன் கோயில் வீதி தமிழ்நகர்ல இருபது கதவு நம்பர் இருபதுங்க அங்கே மறக்காமல் ஒரு ஏழர மணிக்கு நீங்கள் பிரியாணி அமுச்சிவிட்ருங்க பார்த்துட்டு எதிர் பார்த்துட்டே இருப்போம் மறந்துறாதீங்க அனுப்பிச்சிவுட்ருங்க